வணக்கம் தொழில்நுட்பம் பற்றி இப்போ நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்புளுக்கு நம்ம ஆப் அதாவது சேலைனு சொல்லு சொல்லுவாங்க தமிழில் ஆப் எடுத்துக்குவோம் ஆப்பில் பார்த்தீங்கனா இருக்கிறதுலே வந்து இந்த வயசானவர்களுக்கும் சரி பொதுவாக மக்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் என்னென்னு பார்த்தீங்கனா இந்த யுடிஎஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அதை பார்த்தீங்கனா ட்ரெயின் டிக்கெட் அன்ரிசர்வ் டிக்கெட் இப்போ எக்ஸாம்புளுக்கு நம்ம ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரெயினில் போகிறோம் அன்ரிசர்வ் டிக்கெட்டை இந்த டிக்கெட் கவுண்டரில் போய்விட்டு டிக்கெட்டை எடுத்துட்டு போவோம் இல்லிங்களா அந்த மாதிரி டிக்கெட்டை எடுத்துகிட்டு போறதுக்கு உண்டான ஆப்பு அதை பார்த்தீங்கனா இன்றைக்கு வயசானவங்களும் யூஸ் பண்ணுறாங்க பசங்களும் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதில் பார்த்தீங்கனா ரிட்டன் டீக்கெட்ஸ் அவைலபுள் இருக்குது எக்ஸாம்புளுக்கு நம்ம சூப்பர் பாஸ்ட் ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனா சூப்பர் ஃபாஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க இந்தமாதிரி ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பர்வா இருக்குது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது ஸோ இது வந்து இதில் ஒரு பெனிஃபிட் முதியோர்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா போய் லைனில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இங்கிருந்தே வீட்லேருந்தே கிளம்புறப்ப எந்த ரயில்வே ஸ்டேஷன்லிருந்து எங்கே போகணும் அப்படின்றத புக் பண்ணிவிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷன் போனோமா ட்ரெயின் ஏறினோமா உக்காஞ்சோமா போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு திரும்பி அதேமாதிரி ரிட்டன் எங்கேயிருந்து வரோமோ தேவைனா ரிட்டன் டிக்கெட் போடுறப்பையே போட்டு போயிடலாம் இல்லை வேறு வேறு ஸ்டேஷனில் இருந்து வராங்க அப்படி இல்லைன்னா அதர் ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனோடய கோடு போட்டு அங்கேயிருந்து எங்க புக்கிங் இது பண்ணணுமோ அதெல்லாம் புக் பண்ணி ரிட்டன் வர மாதிரி இருக்குது இதில் இன்னோன்று பார்த்தீங்கனா டிவி அப்படின்றத பார்த்தீங்கனா டிவி உள்ளே பார்த்தீங்கனா அது உள்ளே வந்து நிறைய ஆப் அது அதுக்குள்ளே வருது ஹாட்ஸ்டார் அப்புறோம் பார்த்தீங்கனா யூடியூப் அமேசான் ப்ரைம் இந்தமாதிரி பலவிதமான செயலி வந்து அந்த டிவிக்குள்ளேயே வந்து இப்ப வந்துகிட்ருக்கு அது அதுக்கு ரீசார்ஜ்ன்றதை தவிர்த்து இப்போ எல்லாத்துக்கும் ஒரே ரீசார்ஜ் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து இன்றைக்கி நம்மளை வந்து இணையம் விட்டிருக்கு அதில் புது படங்கள் புது புது பாடல் அந்தமாதிரி விஷயங்களெலாம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இணையங்கள் அதும் வயசானவர்களுக்கு ஃபேன் ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் ஃபேன் வந்து சுச்சி ஃபா சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம உக்காஞ்சிக்கிறோம் அதுக்கு ரிமோட் ரிமோட் எடுத்து ஆன் பண்ணிணா ஃபேன் சுற்றுது மெயின் சுச்சி எப்போதுமே போட்டிருக்கணும் அந்த நீங்கள் இந்த யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கனனா இதில்ன்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னா வயசானவங்கள் எமர்ஜென்சிக்கு உக்காஞ்சுட்டாங்க அப்படின்னா இப்போ அந்த ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணிணா ஃபேன் ஆஃப் ஆகிரும் ஆன் பண்ணிணா ஃபேன் ஆன் ஆகுது அதில் பார்த்தீங்கனா ஒன்று ரெண்டு மூணுனு ஆப்ஷன்ஸ் ஸ்பீடோடய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்னும் அது ரொம்ப கம்ஃபர்ட்டபிளாக இருக்குது வயசானவர்களுக்கு இந்தமாதிரி ஃபேனு இந்தமாதிரி யூபிஎஸ் டிக்கெட்ஸ் இந்தமாதிரி எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கு நம்ம வந்து நிறையா நல்லபடியாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நன்றி